நான் ஒரு நூற்பாலையில் மேற்பார்வையாளராக வேலை செய்தேன் என்னுடைய மேலாளர் தன்னுடைய கீழ் அதிகாரிகளை மதிக்காத ஒரு மனிதர் அவர் நல்லது செய்தாலும் திட்டுவார் கெட்டது செய்தாலும் மிக மிக திட்டுவார் இருந்தாலும் நான் அந்த சூழ்நிலையில் வேலை செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருந்தேன் அதனால்

வன்மையான சொற்களை பேசினாலும் நான் இனிமையான சொற்களை பேசி அவரிடம் ஐந்து வருடங்கள் சமாளித்து வேலை செய்தேன்